எனக்கு எனக்கு புகழ் பெற்ற பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திருப்பூர் பக்கத்தில் வந்து கொடிவேரி சிறுவாணி ஆறு இந்தமாதிரி நிறைய ஃபால்ஸ் அருவி மாதிரி வேறு இருக்குது அந்த அருவிகளயெல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம தண்ணியில் விளையாண்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி எங்கே இருந்தாலும் சரி இந்த தண்ணி ஓடுற சவுண்டு அந்த ஒலியை கேட்டாலே நம்ம மனதுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த தண்ணியில் எப்போடா போய் குதிப்போம் எப்போடா போய் விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே அந்த தண்ணியில் இறங்கி விளையாடும் போது நம்ம மனதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு மன நிம்மதியோடு விளையாடுவோம் அந்தமாதிரி ஒரு இடம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படினா கொடிவேரி டேமு அதேமாரி சிறுவாணி ஆறு